ஆமாங்க சார் ஆ சொல்லுங்க சார் வணக்கம் சார் எத்தனை பேருங்க சார் அப்படிங்களா சார் இன்னும் டூ வீக்ஸ் ஆகும் சார் ம் சரி சார் இல்லைங்க சார் உங்களை மாதிரி நிறைய ஆட்ரு வந்திருக்கு சார் ஸ்கூல் ஆட்ரு தான் சார் எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க எல்லோருமே அவங்களும் கேட்டுருக்காங்கள சார் நாங்கள் மூணு பேர் என்னோடு சேர்த்து நாங்கள் நாலு பேர் தான் சார் ஒர்க் பண்ணுறோம் அம்பது பேருன்றதால் கொஞ்சம் டிலே தானே சார் ஆகும் ஒரு செவன் ஒரு செவன் டேஸ் ஆகும் சார் கன்ஃபார்ம் ஆமா சார் நான் என்னுடைய ஒழைப்பு நாங்க நிறைய அதில் போட வேண்டி இருக்கு சார் அந்த செவன் டேஸுக்கே எங்கே ரொம்ப நாள் நாங்கள் கஷ்டப்பட்ணும் சார் ஓகே ஆ அது அது ஓகே சார் அது ஒரு நாலு நாளில் நாங்கள் கொடுத்துறோம் சார் ஒரு நன் நீங்கள் கேட்ட ஒரு வாரத்தில் நான் இருபத்தஞ்சி பேருக்கு கொடுத்துறோம் சார் அப்புறோம் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்து கூட நாங்கள் இரு மீதி இருபத்தஞ்சி பேருக்கு நாங்கள் தைச்சி கொடுத்துறோம் சார் ஓகே சார் ஓகே சார் ஒரு செட்டு வந்து ஐநூரூபாக்கு எடு நாங்கள் போ தைச்சி தரோம்ங்க சார் சார் ஐநூரூபான்றது சரி நானூற்றைம்பது ஸ்கூலு யூனிஃபார்ம்ன்றதால் மொத்தமாக கொடுக்கறதா இருந்ததால் நானூற்றைம்பது கூட போட்டுக்கிறோம் சார் சார் நாங்கள் தைச்சிட்டு கால் பண்ணுறோங்க சார் கன் நாங்கள் அப்போது வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க சார்

ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் ம் சரி சார் இந்த மாரி டையி அந்த மாதிரி எதுனா வைக்கணுங்களா சார் அதில் ஆ ஓகேங்க சார் பேட்ஜ் அந்த மாதிரி எதுனா இருக்குங்களா ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் சரி கன்ஃபார்மாக நாங்கள் கொடுத்துறோம் சார் ஓகே தேங்க்யூ சார்